இப்போ எங்கள் ஊர்ல பார்த்திங்கனாக்கா அதிகமாக வந்து நான் வந்து என்னுடைய நிலத்துல வந்து நெல்பயிர் வச்சிருக்கிறேன் நெல்பயிர் வச்சிருக்கிறதுனால வருஷத்துக்கு ரெண்டு டைம் நெல்லை வைப்போம் அந்த ரெண்டு டைம்லும் பார்த்திங்கன்னா காட்டு விலங்கு பன்றி இந்த பன்றி வந்து நாசப்படுத்திவிட்டு போய்விடும் அதை நாசப்படுத்திவிட்டு போகிறதுனால அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா சுற்றியும் வந்து இந்த பழைய புடவைகள வந்து கிழித்து ஒரு ஒரு அர அடிக்கின்ற மாதிரி ஒரு மூணு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பு நம்ம வயலை சுற்றி நெல்பயிரை சுற்றி நாம் வந்து அந்த கயிறு மாதிரி அந்த புடவைய பழைய துணியை கட்டிட்டன்னாக்கா அந்த காட்டு பன்றிகளலாம் வந்து தடுத்திடலாம் அந்த சேதாரத்தை வந்து நிறுத்திடலாம் நெல்பயிரை அந்த மாதிரி தாக்காது அது கட்டலேன்னா சேதாரத்தை பண்ணிட்டு போய்விடும்